விலங்குக்கிட்டருந்து மனிதன்கிட்ட பரவுகிர நோய் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாயிங்கிறது எல்லாருட வீட்லேயும் எல்லாரோ வீட்லேயும் அதிக அதிகமாக நாய் வந்து வள வளர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது நாய்லாம் சில டைமில் வந்து வெறி தாக்கும்பொழுது அந்த நாய் மற்ற மனிதர்களை கடிக்கும் பொழுது ரேபிட்டுங்கிற வெறி நாய் நோய் வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை வருது அது வந்து அதை மக்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கறதுன்னா அவங்களுடைய ஆக்ட்டிவிட்டியை வெச்சு அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வெச்சு நம்ம நம்ம கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சையை வந்து நம்ம பெற்று அவர்களை நம்ம காக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நம்ம வரா வராமல் இருக்கிறதுக்கு நாய்க்கு தடுப்பூசியும் நம்ம போட்டு நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதேமாதிரி மாடுகளில் மாடுக்கிட்டேருந்து அந்த உன்னிங்கிற நோய் வந்து அந்த உன்னிங்கிறது ம சின்ன குழந்தைகளை மற்றும் தாக்கும் இந்த ப பூனை பூனை இது மாதிரி ஒரு வீட்டு விலங்குகலேருந்து குழந்தைகளுக்கு வந்து நோய் தாக்கறதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கால்நடை மருத்துவரோடையே அந்த ஆலோசனைகளை நாடி நம்ம வளர்க்கும் பொழுது நம்ம அந்த நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும்